இப்போது நீங்கள் தமிழ்நாட்ல பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்கிற பொருள் வந்துட்டு பயிறு பயிறுலேயே நிறைய வகை இருக்குது தட்டைப்பயிறு கம்பு இந்த மாதிரி நிறைய பயிறு வகைகள் இருக்குது கால்நடைகள் கால்நடைகள்னு பார்த்திங்கன்னா மாடு எருமை மாடு இந்த மாதிரி அப்புறம் அரிசி கோதுமை பருத்தி மாவு கோழி கால்நடை அரிசி வந்துட்டு இப்போது தமிழ்நாட்டில் நிறையவே வளரக்கூடியது கோதுமைன்றது கர்நாடகாவில அதை மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் அந்த மண் வளத்தை பொறுத்து அந்த பயிர்கள் வளரும் அந்த மாதிரி நிறையவே இருக்குது மாவு பார்த்திங்கன்னா இப்போ கோதுமையிலேருந்து மாவு வரும் அரிசியிலேருந்து மாவு வரும் அப்புறம் கம்பு கம்பு மாவில் கம்மஞ்சாப்பாடு கி கிண்டுவாங்க கோதுமையில் கோதுமை மாவை கரைச்சி தோசை ஊற்றுவாங்க அப்புறம் ரொட்டி சுடுவாங்க கோதுமை மாவில் கேக்கு மைதா மாவு இந்த மாதிரிலாம் நிறைய மாவு வகைகள் இருக்குது மைதாவில் கேக் செய்வாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்புறமேட்டுக்கு கோழி இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லோருமே ஆட்டோட கோழிய தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் கேட்டிங்கன்னா டேஸ்ட்டுக்காக அதுலேயும் நிறைய வகைகள் செய்கிறாங்க சிக்கன் சிஸ்ட்டி ஃபைவ் சில்லி சிக்கன் தந்தூரி இந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு உடம்புக்கு எது நல்லதுன்னு பார்த்திங்கன்னா ஆடுதான் கோழி இல்லை கோழிலாம் இப்போ இதே நாட்டு கோழின்னா ரொம்ப நல்லது அந்த காலத்திலலாம் இந்த ஊசிலாம் இல்லை கோழிக்கு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஊசி கோழிய வந்துட்டு நாற்பது நாளில் வளர வெச்சிட்றாங்க அதுக்கு ஊசியை போட்டு ஒரு ஃபோட்டி டேஸில் அது வளர்ந்து அதை நம்ம மனிதர்கள் சாப்பிட்டு இப்போது சின்ன இப்போலாம் எப்படி பத்து வயசுலேயே வயதுக்கு வந்துடுறாங்க ஏன் கேட்டிங்கன்னா சின்னப் பிள்ளைங்கள்லாம் பத்து வயசுலேயே வயதுக்கு வந்துடுது ஏன் கேட்டிங்கன்னா இது சிக்கன் அதிகமாக சாப்பிட்ற காரணத்தினால தான் அது வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப தீங்கை விளைவிக்கும் அது பா டே நம்ம நாக்கு வரைக்குந்தான் அது டேஸ்ட்டு அப்புறம் போனீங்கன்னா அது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப தீங்கை தான் விளைவிக்கும் இப்போ மாட்டுக்கு மாடுன்னு பார்த்திங்கன்னா மாடு மாட்ட ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடவேக் கூடாது ஏன் கேட்டிங்கன்னா அது ஒரு பசு அதை வந்துட்டு நம்ம சாமியோடு ஒப்பிடுறோம் ஆனால் அந்த மாட்ட இப்போது நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க ஐ ஆனால் அது வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு நல்லதும் தான் எ என்னென்னா இப்போது டீடி இருக்கிறவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மாட்டுக்கறி சாப்பிட்டா அது நல்லா சரியா போய்டும் கொற ஃபஸ்ட்டு குறையும் அப்புறமேட்டுக்கு நல்லா சரியாயிடும் அதான் இப்போது வந்துட்டு கோதுமைலாம் பார்த்தோம்னா வெச்சுக்கோங்களேன் டயட்டுக்கு யூஸ் பண்ணலாம் காலையில் ஒரு த்ரீ சப்பாத்தி ஆர் டூ ச ரெண்டு சப்பாத்தி இல்லைனா மூணு சப்பாத்தி இப்படி போட்டு சாப்பிட்லாம் மதியம் நம்ம அரிசியில் சாப்பாடு வெச்சி கொழம்பு வெச்சி சாப்ட்டுக்கலாம் நைட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு சப்பாத்தி டயட் மெயிண்டன் பண்ணலாம் உடம்புக்கு எந்த ஒரு இதுவும் வராது கோதுமை தான் உடம்புக்கு சேத்துக்கிறது நல்லது தான் பருத்தி வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரெஸ் தைச்சிக்கிறோம் இல்லையா பருத்திக்கொட்டை இப்போ மெடிசனுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க நெறைய ட்ரெஸ்ஸு வந்துட்டு நம்மளுக்கு பருத்திலேருந்து தான் வருது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் டிசைனாக அந்த பருத்திலேருந்து வர்றதுக்கும் நார்மலுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்குது நம்ம வந்துட்டு காட்டன் சுடி போட்டோம்னா வெயிலுக்கு நம்ம உடம்புல போட்டுருக்கறதே தெரியாது இதே இப்போது சில்க் காட்டன் சில்க்லலாம் போட்டுருந்தோம்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதான் பருத்தி வந்துட்டு நம்ம ட்ரெஸ் தைச்சி போட்டுக்கலாம் இதுவெல்லாம் நம்ம உற்பத்தி ம முக்கிய பயிர்களாக கருதப்படுது இது வந்துட்டு அதிகமாகவும் யூஸ் பண்ணுற இந்த இந்த முறைகள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது